இன்றைய இளைய தலைமுறையும் பழைய தலைமுறையினரை பிடிச்சி பேச வேண்டியதிருக்குது பழைய தலைமுறையினரை இன்று வரைக்கும் பல அதாவது நகர பகுதிகள்ல இல்லை கிராமங்கள்ல ரொம்பவும் அந்த ஜாதி வெறி பிடிச்சி ஒரு இப்போ கொறைஞ்சவங்க ஏழை எளியவங்களை ஒரு தங்களுக்கு கீழே வெச்சு அடக்கி ஆளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு சில கு குக் கிராமங்கள்ல இருக்கிறது ஆனால் நகரங்கள்ல அப்படி கிடையாது இன்னைக்கு இளைய தலைமுறையினர் முன்னால் பழைய தலைவர் ஆக பழைய தலைமுறையினர் மாதிரி இல்லை இப்போ நட்பு முறையில் பழகுறாங்க அநேகமாக பிள்ளைகள் எல்லா தரப்புலேயும் எல்லா இனத்துலேயும் வந்து இப்போ பள்ளியில படிக்கிறாங்க பள் கல்வி அறிவு வந்துடுச்சு காலேஜ்ல படிக்கிறாங்க காலேஜ்ல நல்ல கல்வி அறிவு க போனவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக நட்பாக பழகிக்கிறாங்க சாதி வெறி இன வேறுபாடுகள் இல்லாமல் நடந்து கொள்கிறாங்க அதனால் பழைய தலைமுறையினர் விட இன்றைய இளைய தலைமுறையினரிடம் பாராட்ட கூடிய விஷயமாக இருக்குது நட்புக்கு முதலிடம் கொடுத்து நண்பனுக்காக எதையும் கொடுக்கக்கூடிய ஒரு அதாவது பாகுபாடு இல்லாமல் பார்க்குறாங்க அதை தான் என்னால் சொல்ல முடியும்